பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து சுற்றுலாத்தலன்னு ரொம்ப எதுவும் இல்லை சுற்றுலாத்தலம்னு சொன்னால் இங்கே அப்படி சொல்லுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஆனாலும் ஒரு சிலர் வரக்கூடிய இடம்னா இங்கே பக்கத்தில் வந்து ஒரு கோட்டை ஒன்று இருக்குது அங்கே வருவாங்க அப்புறமேட்டுக்கு இளம்பலூர்னு சொல்லிட்டு அங்கே மலையில் வந்து ஒரு கோவில் இருக்கும் அது வருஷத்துல ஒரு தடவை ரொம்ப திருவிழா மாதிரி நடக்கும் அங்கே எல்லாம் சாய்ந்திர நேரத்தில் மலையில் ஏறி போய் சாமியை வழிபட்டுட்டு வருவாங்க அப்புறோம் இங்கேருந்து தொறையூர் போனால் அங்கே மலை கோவில்களெலாம் இருக்குது நிறைய ஆனால் சுற்றுலா தலோன்கிற மாதிரி அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரிலேருந்து வர்ற அளவுக்கு இன்னும் இங்கே எந்த ஒரு இதுவும் இன்னும் வரலை அந்த மாதிரி வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் பெரம்பலூருக்கு பக்கத்தில் அரியலூர் டிஸ்ட்ரிக்கு அங்கெல்லாம் வந்து ந ஓரளவு சுற்றுலாத்தலங்களெலாம் இருக்குது ஆனால் பெரம்பலூர் பொறுத்த வரையும் சுற்றுலாத்தலம் கிடையவே கிடையாது வெளியிலேருந்து வந் வர்றவங்க சுற்றி பார்க்குறதுக்கான இடம் வசதி அந்த மாதிரி எதுவும் இல்லை ஒரு பார்க் அந்த மாதிரி கூட எதுவும் இங்கெல்லாம் நிறைய கிடையவே கிடையாது இப்போ தான் ஒன்று ஒன்றா கொண்டுட்டு வர்றாங்க இன்னும் முழுசாக வந்து வளர்ச்சியடையாத மாவட்டமாகவே தான் இருக்குது சுற்றுலாத்தலமெலாம் இங்கே நிறையா கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இன்னும் அந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்கில் இல்லை